இப்போலாம் பார்த்துக்கிட்டீங்கனா சூப்பர் பைக்ஸ்யெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் பந்தயத்துக்கு போகிறாங்க நிறைய பேர் ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கனா நிறைய பந்தயங்கள்லாம் நடக்குது நான் வந்து அது மாதிரி ஏதும் பங்கேற்றது இல்லை ஆனால் போய் பார்த்துருக்கேன் நல்லா ஸ்பீடாக போவாங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இது அதில் பார்த்திங்கனா நிறைய இதையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய ட்ரிக்ஸ் அந்தமாதிரியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய சேஃப்டி மெசேஜ்யெலாம் பார்த்திங்கனா நிறைய அதிகமாக இருக்கும் அதில் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க அந்த சூட்சு பைக்ஸ்லாம் பார்த்திங்கனா ரொம்ப ஸ்பீடாக போகிற பைக்ஸ் வெச்சுருப்பாங்க பர் ஹவருக்கு முன்னூறு கிலோமீட்டர் அந்தமாதிரி ஸ்பெ ஸ்பீடு போகிற பைக்ஸெலாம் கூட இருக்குது நான் பார்த்துருக்கேன் ஆனால் சேஃப்ட்டி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு சூட்செலாம் பார்த்திங்கனா ஹெல்மட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக வச்சுருப்பாங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பந்தயத்தெல்லாம் பார்க்க